நான் வந்து லீவுக்குப் போன மிக நிம்மதியான ஒரு பயணம் எது அப்படின்னா எங்களோடய நேட்டிவ் பிளேஸ்க்கு போகிறது தான் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் நேட்டிவ் பிளேஸ் வந்து ஒரு கிராமம் அங்கே வந்துட்டு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலுன்னு இருக்கும் கிணறு இருக்கும் ஊரணின்னு சொல்வாங்கள் அது இருக்கும் அப்புறம் எங்கள் பக்கத்துலேயே வீட்டு பக்கத்துலேயே கோயில் இருக்கிறனால வந்துட்டு அடிக்கடி டெய்லி பாட்டு போடுவாங்க அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டு ஒரு ட்ரிப் மாதிரி போவோம் அந்த மாதிரி போகும் போது ஒரு கோயிலுக்கு போகலாம் அந்த கோயில்ல வந்து எப்படின்னா நடுவில் கோயில் சுற்றி வந்துட்டு பச்சை பசேலுன்னு இருந்துச்சு நல்ல காற்று ஜில்ஜிலுனு காற்று அந்த மாதிரி இருந்துச்சினா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்து க்ரீனரியா இருந்துச்சின்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு எனக்கு அந்த ட்ரிப் வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்புறம் பக்கத்தில் ஃபால்ஸ் இருந்துச்சு அது இன்னும் அழகாக இருந்துச்சு எனக்கு வந்து அந்த மாதிரி ட்ரிப் வந்துச்சின்னா வந்துட்டு எனக்கு க்ரீனரியா இருந்துதுன்னா எனக்கு ரொம்ப புடிக்கும் அப்புறம் வந்துட்டு நாங்க மூணார் வாகமன் வந்து ஒருநாள் போனோம் அதுவும் வந்துட்டு நல்லாருந்துச்சி என்ன ஹீல்ஸ் ஸ்டேஷனா இருந்தது எனக்கு ஹீல்ஸ் ஸ்டேஷன் வந்து சேராது ஆனால் ஹீல்ஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் சுற்றி பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு அவ்வளோ ப்ளசண்டா அவ்வளோ ரிலாக்சிங்காக வந்து இருந்துச்சு எனக்கு அந்த ட்ரிப் வந்து என்னோடய மெமரபிள் ட்ரிப் என்னால் அதை மறக்கவே முடியாது